நிறைய எழுத்தாளர்கள் பிடிக்கும் மாரி செல்வராஜ் அண்ணாலேருந்து கிவாஜா ஐயாலேருந்து ராஜமூ சே ஜெய ராஜமூர்த்தி ஐயாலேருந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து பரிட்சயப்பட்ட எழுத்தாளர்களிருக்காங்க அந்தப் அவங்களோட எழுதிய புத்தகங்கள் எல்லாமே ஒரு ஒரு சார்ந்து இல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு விரிவான ஒரு பார்வை இருக்கும் ஒரு ஆய்வு நோக்கில் அந்த பார்வை வந்து இருக்கும் இத்தனை காலம் நம்ம பார்த்த உலகத்தையும் அவங்களுடைய புத்தகத்தில் இருந்து அந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் வந்து வித்தியாசப்படும் அந்த ஒரு ஆய்வு நோக்கில் இருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த எழுத்தாளர்கள்கிட்ட எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அந்த எழுத்து அந்த எழுத்தில் ஒரு உயிர்ப்பு இருக்கும் அந்தந்த எழுத்தில் அவங்களுடைய வரிகளில் ஒரு கற்பனை மட்டுமே இல்லாமல் அதில் ஒரு உயிர்ப்பு இருக்கும் ஒரு செய்திகளோட சேர்ந்த ஒரு உண்மை இருக்கும் ஒரு ஆய்வு நோக்கில் இருக்கிறதுனால நம்ம படிக்கும்பொழுது நம்முடைய அறிவுக்கு அது சிறகு முளைக்கும் கூடிய ஒரு செயலாக அது வந்து உருமாறும் அந்த எழுத்தாளர்கள் இருக்காங்க அதே புத்தகங்கள் இருக்குது வாசிக்க வேண்டிய கடமை இருக்குது மிகவும் பிடிக்கதுக்கான காரணம் இப்போது குறிப்பிட்ட கோணத்தில் இல்லாமல் பல பன்ட் பலதரப்பட்ட கோணத்தில் தலைப்பையோ அந்த எழுத்தையோ ஆய்வு கட்டுரையையோ பார்க்கக்கூடிய விஷயம்